டிஜிட்டல் கலைகள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்க கூடிய ஒரு விஷயம்தான் டிஜிட்டல்ன்னு பார்த்தோனா இப்போ நம்ம நியூ பில்டிங் கட்டினாலும் சரி ஒரு நியூ ஹவுஸ்க்கு நம்ம கட்டினாலும் சரி இப்போ நம்ம வாங்கிவிட்டு வந்து நம்ம நம்ம நம்ம செ சுவுர்ல வந்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாகவும் மற்றவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும் இதை நிறைய பேர் விரும்புவாங்க இப்போ இதுவே பார்த்தோனா நான் டிஜிட்டல் கலை நாங்கள் யூஸ் பண்ணிணது கிடையாது எங்கள் பக்கத்து வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை போய் நாங்கள் பார்த்துருக்கோம் அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாகவும் வரவேற்க கூடியதாகவும் இருக்கும் ஆனால் இதே பார்த்தோனா எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிணது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆள் நாங்கள் செட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் என் என்ன டிசைன் வேணும்ன்னு சொல்லி அந்த டிசைன் மூலமாக அவங்க எங்களுக்கு பெயிண்ட்டிங்கை வரைஞ்சி கொண்டாந்து கொடுத்து எங்கள் வீட்டை அந்த மாதிரி டெக்ரேட் பண்ணி கொடுத்துருந்தாரு இப்போ பக்கத்து வீட்டில் அவங்க செஞ்சுருந்த டிஜிட்டல் கலைன்னு பார்த்தோனா சீக்கிரமாக ஒரு குழந்தைங்க விளையாட்னாலும் சரி அதுக்கென்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது ஸோ சீக்ககரமா அது வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் இதுவே மனுஷங்கள் செஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுற நாங்கள் நாங்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து நிலைச்சி இருந்தது பார்க்க ரொம்ப அற்புதமாவும் இருந்துச்சி என்னதான் டிஜிட்டல் கலை இருந்தாலும் மனுஷங்களால் உருவாக்கபடுற கலைங்கிறதான் ரொம்ப திறமையான ஒரு விஷயம்னு சொல்லுவோம் அது எல்லாேருக்கும் வந்துடாது